போலியோ வந்து ஒரு அது ஒரு நோய் தான் அது அத வந்து சின்ன வயசுலேருந்தே அதை பார்த்துன்னு வரணும் அப்போலாம் வந்து ஊசி போட்டுகிட்டு இருந்தாங்க அதெலாம் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்ருந்தாங்க இப்போலாம் அதிகமாக யாரும் அதை அதிகமாக ஃபாலோ பண்றதில்லை அது வந்து எப்படி தவிர்க்கலாம்னா சின்ன வயசுலேருந்தே அதை வந்து நம்ப கரெக்டாக பார்த்து அது ஒரு இந்த நாட்டு வைத்தியம் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணிடலாம் எங்கள் ஊரில் ஒரு ரெண்டு பேருக்குலாம் வந்துது அதெல்லாம் அந்த நாட்டு மருந்து மூலயமா அந்த இயற்கை மூலயமா அதெல்லாம் ச ச சரி பண்ணிணாங்க இப்போ அதை வந்து கண்டுக்காமல் விட்டிங்கனா அது பெரிய அஃபெக்ட்டாயிடும் பசங்களுக்கு எல்லோருக்குமே அது வந்து எப்படின்னா அது வந்து படிக்கும்போது அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் புக்ஸ் புக்ஸ்ஸுலேருந்து இதுக்கெல்லாம் என்னன்னால் எப்படி நம்ப அதுலேருந்து வெளியே வரலாம் எப்படி அதை க்யூர் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன சாப்பிட்லாம் காய்கறி வகைகள் என்னன்ன சாப்பிட்லாம் அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே சின் சின்ன குழந்தைக்குலாம் சொல்லி வளர்க்கணும் அப்புறம் அதை வந்து அதிகமாக இந்த டெக்னாலஜி ம மெடிசன் போகாம நாட்டு மருந்து மூலயமாவே எல்லாத்தையும் அதை ச சரி பண்ண பார்க்கணும் அப்புறம் அதனாலே போலியோவெலாம் வந்துட்டுனால் அவர்களுக்கு வந்து அறிவு கம்மியாகும் அப்புறம் ஏதாவது கை கால் ஏதாவது ஊனமாகும் அப்புறம் ஒழுங்காக மூளை இது மூளை வளர்ச்சியெல்லாம் கொஞ்சம் குறையும் அவனால் படிக்க முடியாது ஒழுங்காக எழுத முடியாது பேச முடியாது அந்த மாரி ஆயிடும் அதனாலே இந்த போலியோ வந்து எப்படியாவது நம்ப தான் த தவிர்க்கணும் அது வந்து நம்ப சாப்பிட்ற உணவு மூலயமோ அந்த மாரி நம்ப பீஸா பர்கரு அதெல்லாம் எதுவும் சா சாப்பிடாம வீட்டில் கூழ் கேவுரு கம்பு வகையான தாவரப்பொருளாகவே சாப்பிட்டு நம்ப உடம்பை நம்ப தான் ஆரோக்கியமாக வச்சு வைக்கணும் அதிகமாக இந்த எல்லாம் அதிகமா சரக்கடிக்கிற அந்த மது அருந்துகிறாங்க அதெல்லாம் குடிக்கக்கூடாது அதுக்கு பதிலு அதிகமா டெய்லி ஆறு லிட்ரு தண்ணி குடிக்கணும் ஒ உடம்புக்கு நமக்கு இது நம்ம உடம்புக்கு தண்ணி தான் முக்கியம் அதை வ்ட்டுட்டு மற்றவங்க வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க குடிக்கிறாங்க அதெல்லாம் குடிக்கக்கூடாது அதை விட்டுவிட்டு நம்ப இந்த காய்கறி வகைகள் பழங்கள் அதெல்லாம் சாப்பிட்டாவே உடம்புக்கு நல்லது அப்போ தான் நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்க முடியும் இந்த போலியோலேருந்து அப்போதான் நம்ப எல்லாத்தையும் சா சரி பண்ணலாம்